நீங்கள் டிஜிட்டல் முறையில் ஓவியம் தீட்டினால் என்ன மென்பொருள் கருவி அல்லது பயன்பாடுகளை பயன்படுத்துவீர்கள் டிஜிட்டல் முறையில் வந்து நம்ம ப ட்ராயிங் பண்ணும்போது என்ன மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க டிஜிட்டலில் வந்து நம்ம ட்ராயிங் பண்ணும்போது மெயினாக வந்து எம்எஸ் ஆஃபிஸ் வேர்டு தான் நம்ம வந்து ட்ராயிங்குக்கு பேஜுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லாட்டி பெயிண்டிங் சாஃப்ட்வேர் வந்து தனியாக யூஸ் பண்ணலாம் அதே மாரி கற்றுக்கிட்டீங்கன்னா நிறையா வந்து யூஸ் பண்ணலாம் அப்புறம் டிஜிட்டலில் வந்து ஃபோட்டோஷாப் அதை வந்து எடுத்து பெயிண்டிங்குக்கு வந்து யூஸ் பண்ணலாம் வேணும்ங்கிற பிக்ச்சரை வந்து கூகுள்லேருந்து காப்பி பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி நம்ம எடிட் பண்ணி அதுலேருந்து வெச்சுக்கலாம் இல்லையெனில் உங்களுக்கு டிஜிட்டல் ஆர்ட்டு பிடிக்குமா ஆ டிஜிட்டல் ஆர்ட்டு பிடிக்கும் ஏஐ ஆர்ட்டிஃபிசியல் இன்ட்டலிஜெண்ட்டை யூஸ் பண்ணி நிறைய விதமான டிஜிட்டல் ஆர்ட்டுகளை வந்து வரையலாம் டிஜிட்டல் மற்றும் பாரம்பரிய ஓவியங்கள் இடையே உள்ள வித்தியாசம் பாரம்பரிய ஓவியங்கள்னா பார்த்தீங்கன்னா ரியாலிட்டிஸ்ட் அது வந்து டிஜிட்டல் பெயிண்டிங்கை வெச்சு ஒன்றும் பண்ண முடியாது டிஜிட்டல் பெயிண்டிங்கை வந்து அதே மாதிரி கம்ப்யூட்டரை ஸ்கேன் பண்ணி மிஷினில் பெயிண்ட் பண்ணுறது அது வந்து ஜஸ்ட்டு பெயிண்டிங் அவ்வளோ தான் பார்க்க அது தத்ரூபமாக இருக்காது அதே மாதிரி கையில் வரைகிற பெயிண்ட்டிங்ஸுலாம் பார்த்திங்கன்னா ரியாலிட்டி பெயிண்ட்டிங் அது பார்க்குறதுக்கு ரியல் மாதிரியே இருக்கும் அது அந்த அளவு அந்த பெயிண்டிங்கில் வந்து கலை நுண்ணுருவத்தையும் கலை ஆர்வத்தையும் வந்து பூர்த்தி வெச்சு அதுக்கு அந்த அளவு எஃபர்ட் போட்டு அதை வந்து மேம்படுத்தி வெச்சுருப்பாங்க ஸோ அதுதான் வந்து டிஜிட்டல் பெயிண்ட்டிங்குக்கும் நார்மல் கையில் வரைகிற பெயிண்ட்டிங்குக்கும் உள்ள வேறுபாடு கையில் வரைகிற பெயிண்ட்டிங் தான் எப்பொழுதுமே பெஸ்ட்டாக இருக்கும் அதுதான் பிரச்சனை இல்லை பெஸ்ட்டு எப்பொழுதுமே பெஸ்ட்டு